எனக்கு பிடிச்ச புக்கு வந்து ஹரி ரைட் பண்ண சூர்யா ஒரு கதாபாத்திரமாக நடித்த சிங்கம் ஒன்று நல்லா இருக்கும் அந்த கதை புக்கு அப்புறம் வந்து அதோட கான் க்யூவலாக வந்த சிங்கம் டூ சிங்கம் த்ரீ இப்போ சிங்கம் ஒன்னில் என்ன கதைன்னு கேட்டிங்கன்னால் அந்த அந்த நாவலில் வந்து சூர்யா வந்து ஒரு கதாநாயகனான சூர்யா வந்து ஒரு போலீஸ் ஆஃபிஸராக இருப்பார் இருக்கும்போது வந்து அந்த ஊரில் வந்து மிகப்பெரிய அராஜகம் நடந்துகிட்ருக்கும் அப்போ பிரகாஷ்ராஜ்கிறவரு வில்லனாக இருப்பார் சரியா அப்படி இருக்கும்போது திருநெல்வேலிகிற சிட்டியை வந்து பிரகாஷ்ராஜ் கைக்குள்ளே வச்சுருப்பாரு சூர்யா வந்து டிஎஸ்பியாக ப்ரமோட்டாகி இங்கே வருவார் அந்த நேரத்தில் வந்து இந்த பிரகாஷ்ராஜ் கும்பல் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னால் ஒரு கொலைக் கொள்ளை கா கடத்தல் பெண்கள் கடத்தல் மாதிரி சில ஒரு எதிர் எதிர் விதமான செயலில் ஈடுபட்டுட்டிருப்பாங்க இது தெரியாமல் போய் என்ன பண்ணுவார் வந்து விஜயக்குமார் ஐயா வந்து டி டிஐஜி வந்து என்ன பண்ணுவார் வந்து சூர்யா அப்பாய்ண்ட் பண்ணி இவங்களை எப்படி மறைமுகமாக வந்து இவங்களை வந்து தாக்கி அவங்க கோட்டையை தகர்க்கிறார்கிறது தான் கதை